நான் வந்து அமேஸானில் ஒரு தோடு வாங்கியிருந்தேன் எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படினு சொல்லிவிட்டு அதனால் தான் நான் ஆட்ரு பண்ணேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படினு நான் நினச்சேன் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை நல்லாவே இல்லை அந்த ஃப்ராடக்ட் வந்து ரொம்ப சின்னதாக நல்லாவே இல்லை என்னமோ அஞ்சுருபா தோடு மாதிரி இருந்துச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை நான் வந்து ஆட்ரு பண்ணது கொஞ்சம் பெரிய தோடு நல்லா ஸ்டோன்லாம் வச்சு நல்ல டிசைன்னாக ஆட்ரு பண்ணேன் இங்கே எனக்கு வந்தது வந்து சின்ன தோடாக வந்துச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை ஐ ஐ டோன்ட் லைக் இட் திஸ் ஃப்ராடக்ட்

அதுக்கு அப்புறம் நான் நான் வந்து ஒரு தோடு ஆட்ரு பண்ணேன் இனிமே ஆட்ரே பண்ண கூடாது அப்படினு நினச்சிட்டு நான் இருக்கேன் நான் தோடு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே தான் ஆட்ரு பண்ணேன் ஆனால் அவங்க எனக்கு எடுத்துட்டு வந்தது வேறே தோடு எனக்கு பிடிக்கவே இல்லை